கால்நடைகளில் எங்கள் கிட்டே பசு மாடுகள் இருக்குது ஒரு நாலு மாடு மூணு கன்றுக்குட்டி இருக்குது இதில் பால் தவிர்த்துவிட்டு நமக்கு இந்த மாட்டு கிட்டே இருந்து கால்நடைங்கள் கிட்டே இருந்து என்ன கிடைக்குதுன்னாக்கா மாட்டுடைய கழிவுகள் அதாவது இந்த சாணம்னு சொல்கிறோல்லையா அதுவும் அப்புறம் அது அதோனுடைய கோமியம் அதை அதை வந்து பஞ்சகவ்வியங்கள் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது மண்ணை வளப்படுத்துகிறதுக்காக அதுனுடைய சா சாணத்தை வந்து எருவாக பயன்படுத்தி நம்ம பயிர் வைக்கிற கயனியை நம்ம மண்ணிணுடைய வளத்தை மேம்படுத்துகிறதுக்காகவும் பூச்சி கொல்லி தா தாக்கம் இருக்கிறதாகவும் பஞ்சகவ்வியத்தை பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது வந்து எரிவாயுவாகவும் நம்ம வந்து மாட்டு சாணத்தை வந்து பயன்படுத்துகிறோம் அது அதில் உள்ள வந்து நம்மளுக்கு வந்து நேச்சுரல் கேஸ் இயற்கையான வாய்வு அப்படின்னுட்டு நம்ம அதை பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறோம் சமையல் எரிவாயுவாக நம்ம பயன்படுத்துகிறோம் இது இந் இந்த மூணு விஷயம் நம்ம கால்நடைங்கள் கிட்டேருந்து நம்பு நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட்ஸாக இருக்குது இது பா இதில் அதிகமாக நம்மளுக்கு பயன்படுத்துகிறதுன்னு பார்த்தோம்னா அந்த இயற்கை வா எரிவாயுவும் ரெண்டாவது மண் வளப்படுத்துகிறதுக்காக நம்ம மாட்டு சாணத்தை பயன்படுத்துகிறோம் எருவாக நல்லா பயன்படுது மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மாட்டுடைய கோமியத்திலருந்து கிடைக்கிற அந்த பஞ்சகவ்வியம் இது இது எல்லாமே வந்து இந்த பூச்சி விரட்டி இல்லைனா பயிர்களை எந்த ஒரு நோயும் தாக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம விவசாயத்துக்கு அதிகமான பங்கு பங்களிப்பை கொடுக்குது கால்நடைகள் அவ்வளோதாங்க நன்றி